நான் தப்பான ஒரு ஆர்ட்ரு பண்ணிட்டேன்னா அந்த முதல அந்த ஆர்ட்ரு ஐடி அவங்க கொடுதுருப்பாங்க மெயில்லயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ அவங்களோடைய வெப்சைட்டோ ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க அதில் வந்து நான் என்ன பண்ணுவேனா அதுக்குள்ள போய் அந்த வெப்சைட் அட்ரஸ்ஸுக்குள்ளே இல்லைனா அந்த மெயில் ஐடிக்குள்ளே போய் நான் இந்த மாதிரி பச்சைக்கலருனு பச்சை நிறமுள்ள ஒரு ஆடை வந்து நான் இது ஆர்ட்ரு பண்ணிருந்தேன் எனக்கு அந்த நிறம் வேண்டாம் அதுக்கு பதில் எனக்கு வந்துட்டு சிவப்பு நிறத்தை கொடுங்க அப்படினு சொல்லிட்டு மாற்றத்தை வந்துட்டு நான் முதல்லயே வந்துட்டு அந்த ஆர்ட்ரு வந்து இப்போ வந்துட்டு நீங்கள் இதில் பார்த்தீங்கனா ஒரு ஆர்ட்ரை நம்ம ப்லேஸ் பண்ணிட்டோனா அது வந்து நமக்கு வர்கிறதுக்கு முன்னாடி ஷிப்மெண்ட் வ ஷிப்மெண்டு ஆகிடுச்சி உங்களோடய இது வந்துட்டு இங்கேருந்து கிளம்பிடுச்சி அப்படினு ஒரு மெயிலோ வாட்ஸ்அப்போ இல்லை மெசேஜோ எது மூலமாவோ வரும் அது வர்றதுக்கு முன்னாடி நம்மனால் வந்துட்டு எதை வேணால் மாற்றிக்கலாம் நம்ம அவங்களுக்கு ஒரு மெயில் மூலமாவோ வாட்ஸ்அப் மூலமாக இல்லை கால் கஸ்டமர் கேர் மூலமாவோ சொல்லிட்டோம்னா அந்த ம அந்த உடைக்கான அந்த ம மாறுதல் மாற்று க கலரு அந்த மாற்று கலரை வந்துட்டு அவங்க மாற்றி நமக்கு வந்துட்டு கொடுத்துருவாங்க இதுதான் நான் பண்ணுற ஒரு ஆன்லைனில் நான் பண்ணுற மாறுதல்